நாங்கள் முதலில் கிராமத்தில் இருந்தோம்ங்க அங்கே வந்து செடிகள்லாம் வச்சு நல்ல வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை பூராம் நாங்கள் செய்து எல்லாம் நாங்களே விலைக்கு வாங்காதளவுக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தளவுக்கு செய்துட்டு இருந்தோங்க ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம்ங்க டவுனில் வந்து ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டி மேலே வந்து ஆப் மாதிரி போட்டு அங்கே செடி கொடிகள்லாம் வச்சு நிறைய வளத்து அதே மாதிரி முன் போசனில் வந்து நிறைய செடிகள்லாம் போட்டு காய்கறிகள்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி எங்களுடைய தேவைக்கும் பண்ணிணோங்க அது போக வெளியே சேல்ஸ்ஸுக்கும் கொடுத்தோங்க முறைகள்லாம் பார்த்துட்டு சரி நாங்களும் இது மாதிரி பண்ணால் என்ன அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்குறதுகெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பில்டிங்காரரு அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணிருக்குறோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க அதனால் வந்து அவங்களும் பார்த்துட்டு பரவாயில்ல இது எங்களுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கள் அதே ஒரு பெரிய சமாச்சாரம்ங்க